தமிழ்நாட்டில் தற்போது விவசாயத்துறை வந்து எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படின்னு பார்த்தம்னா நிறைய அவங்க வந்து எதிர்கொள்ளுறாங்க என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தம்னா முதலில் வந்து மழை வந்து அழிவு ஏற்படுவது மழைனால என்னெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தம்னா அவங்க வந்து ஒரு அதாவது தன்னுடைய தன்னுடைய ஒரு வயிற்று பொழைப்புக்காக அவங்க வந்து அரிசிகளை நெல்லை வந்து விதைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து மழை வந்துருச்சு அப்படின்னா எதிர்பாராத நேரத்தில் மழை வந்துருச்சு அப்படின்னா அந்த நெல்லை நெல்லானது என்னாயிடுது அப்படின்னா அப்படியே தண்ணியோடு தண்ணியாக அந்த பயிர் வகைகள் வந்து அடிச்சுட்டு போயிடுது இதனால் வந்து அவங்க ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இதனாலே மழை வந்து பேரழிவு அப்படின்னா நெல் அப்படிங்கறது ஒன்று இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கீரை வகைகள் நிறைய கீரைகள் பயிரிட்டிருப்பாங்க விவசாயிகள் அதேபோல இந்த கீரை வகைகளும் வந்து நிறைய மழை வந்து நிறைய அடை மழை வந்துருச்சு அப்படின்னா இந்த கீரையும் வந்து அப்படியே அழுகி போயிடும் இல்லை அப்படின்னா அப்படியே தண்ணியோடு தண்ணியாக அடிச்சுட்டு போயிடும் இதனால அவர்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுது அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் போட்டாங்க அப்படின்னா இதுவும் வந்து அழுகிப்போ போகக்கூடிய ஒரு சூழல வந்து உருவாக்குது அதாவது மழைனால அழிவு அப்படின்னு பார்த்தம்னா இந்த கீரை அடுத்தது கொத்தமல்லி புதினா தக்காளி இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது அதேபோல இது வந்து சந்தைகளில் வந்து எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க அப்படின்னா இடையில் வந்து வரக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு வந்து எதுவும் கிடைக்கிறதில்ல இடையில் வரக்கூடிய அந்த நபர்கள்தான் வந்து அதை என்ன பண்ணிடறாங்க அப்படின்னா அதிகமான விலையை வந்து கொடுத்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதனாலே வந்து மக்கள் அந்த விவசாயிகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடியதாக இருக்குது அதேபோல வெயில்னாலே ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு பயிர் வகை அப்படின்னு பார்த்தம்னா இந்த தர்பூசணிப்பழம் பாகக்காய் கொடி இதெல்லாம் பார்த்திங்கனா அதிக வெப்பநிலை தாங்காமல் இந்த காய்கள் வந்து சுருங்கி போகக்கூடியதாகவும் அதேபோல நிறைய கொடி வகைகள் வந்து கருகி போகக்கூடியதாகவும் காணப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது இதனாலே அவங்க வந்து இதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படுது அதேபோல இன்னொன்று அப்படின்னு பார்த்தம்னா காற்று வேகமாக காற்றடிச்சாலோ இல்லை மழை பேஞ்சாலோ என்ன ஆகுது அப்படின்னா வாழைமரங்கள் வந்து வளர்த்தக்கூடிய அந்த விவசாயிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாழைமரங்கள வந்து வளர்த்திருப்பாங்க இதே வந்து காத்தடிச்சிச்சு அப்படின்னா அப்படியே ஒட்டு மொத்தமாக அது வந்து அந்த பழங்கள அறுவடை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இது அப்படியே சாஞ்சு போயிடும் இதனால் வந்து அவங்க வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடியதாக இருக்குது அதாவது வாழைப்பளம் வந்து பிஞ்சாகதான் இருக்கும் அந்த பூ விட்டு அந்த பூவுலிருந்து கொஞ்சம் அப்படியே பிஞ்சுகள் வந்து முளைக்கும்போது இது வந்து என்னாயிடுது அப்படின்னா அப்படியே வந்து அடியோடு அழிஞ்சு போயிடுது இதனால் வந்து நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து பனி காலங்களில் இது வந்து அப்படியே காஞ்சு போயிடும் இல்லைனா சுருங்கி போயிடும் வரவே வராது அதனாலே இந்த கருவேப்பிலை அப்படின்னு பார்க்கம்போது இது வந்து பனி காலத்தில் அதிகம் கிடைக்காது இது வந்து விலைகள் வந்து அதிகமாகவும் விற்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது அதேபோல மஞ்சள் மஞ்சள் பயிரிடுவது அப்படின்னு பார்க்கம்போது இந்த மஞ்சளும் வந்து அதிகமாக மழை வரும்பொழுது இதுவும் வந்து அழுகிப்போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது தக்காளி தக்காளி அப்படின்னு பார்க்கம்போது நிறைய வந்து பயிரிட்டிருப்பாங்க அதே மழை வந்து எல்லாம் அப்படியே இந்த தக்காளியை என்ன ப என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தம்னா அப்படியே ஒட்டு மொத்த அப்படியே அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தக்காளி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுகிப்போயிரும் அந்த சூழல் வந்து ஏற்படக்கூடியது இந்த விவசாயிகள் வந்து எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதேபோல நெல் வந்து அறுவடை செய்கிறாங்க அப்படின்னா அறுவடை செய்யும்போதும் சில நெல் மணிகள் வந்து அதை வந்து நல்ல சுத்தம் செய்யும்போது அதிலையும் வந்து பாதிதான் வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது மீதி வந்து கிடைக்கிறதில்லை இப்போது விவசாயிகள் வந்து நிறைய பயிர்களையோ இல்லை காய்கறிகளையோ வந்து அவங்கள் வந்து பயிரிடறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து அதாவது அது என்ன விலையோ அதை மட்டும்தான் வந்து அவங்களால் பண்ணமுடியுது இதே வந்து அதை வாங்கிட்டு போய் எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் அதை வாங்கிட்டு போய் அதை விற்கக்கூடிய சந்தைகளில் விற்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து இவங்கள்கிட்ட வந்து குறைந்த விலைக்கு வாங்கிட்டு போய் அவங்கள் வந்து அதிகமான ஒரு விலையை வந்து வைத்து விற்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தம்னா அந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச அதிகமாக உழைக்கக்கூடிய அந்த நபருக்கு ஒரு குறைந்த தொகை மட்டும் தான் கிடைக்குது எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் இடையில் செயல்படக்கூடிய அவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நபருக்கு அதிகமான விலைகள் வந்து கிடைக்கக்கூடியதா இருக்குது அதனால் தமிழ்நாட்டில் இந்த விவசாயிகள் வந்து இந்தமாதிரியான சூழல்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருது அப்படிங்கறது என்னுடைய கருத்தாக இருக்கிறது